முப்பது ஏழு ரெண்டாயிரத்து ஆறு ஏழு ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணுாற்றி நாலு பன்னெண்டு நாலு ஆ ரெண்டாயிரத்து பத்து ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து பதினஞ்சு